வானிலைகளில் ஓடுவது எப்படின்னா வெயில் காலம் வெயில் காலத்தில் நம்ம ஒரு மாரத்தான் எல்லாம் போய் இப்போ ஒடுறோன்னா உடம்பில் இருக்கிற துணி ரொம்பவே லூசாக இருக்கணும் காட்டன் காட்டன் இந்த காட்டன் மிக்ஸ்ஸுடு க கலந்த ஒரு துணியாக இருக்கணும் அந்த மாதிரி துணி எல்லாம் போட்டு கவரு முட்டி தொடை அளவுக்கு இருக்கிற ஒரு டௌசர் ஹம்ம் ஒரு லூசான டி ஷர்ட் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வரணும் வெயில் காலங்களில் ஓடும் போது தலை கவசம் அதாவது தொப்பி போட்டுக்கிட்டு தான் வரணும் ஏன்னா அப்போ வெயில் காலங்களில் வெயில் அடிச்சிக்கிட்டே நம்மளால் ஓட முடியாது களைப்பு எடுக்கும் அதனாலயே அந்த மாதிரி நம்ம செய்யணும் ஓடும் போது தண்ணி அதிகமாக குடிக்கக்கூடாது ஏன்னா மூச்சு வாங்கும் போது நெஞ்சு அடைக்கிறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் வெயில் காலங்களில் தண்ணி அளவாகவே குடிச்சி குடிச்சிக்கிட்டு ஓடணும் தண்ணியை குடிக்கும் போது டக்குன்னு அன்னாந்து குடிச்சிவிட கூடாது தண்ணியை வாயில் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே ஓடணும் அப்போ தான் நம்மளால் மூச்சு அடைக்காமல் ஓட முடியும் ஓடும் போது ரொம்ப வேகமாக ஓடிவிடக்கூடாது ஓரளவுக்கு வேகத்திலியே ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்லையே ஒரு ஒரு குறிப்பிட்ட வேகத்திலையே நம்ம போயிகிட்டே இருக்கணும் எப்போயுமே நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது டக்குன்னு அதை எடுத்து டக்குன்னு நம்ம பண்ணுற பண்ணிவிட கூடாது பொறுமையாக பொறுமையாகவே ஓடணும் அப்போ தான் வெயில் காலங்களில் ஓடும் போது ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போல்லாம் நிறையா பேர் மாரத்தான்ல ஓடுறேன்னு சொல்லிவிட்டு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஓடிடுறாயிங்க ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி ஓடக்கூடாது எப்போயுமே ஓடிக்கிட்டு பொறுமையாக ஓடிக்கிட்டு மற்றவங்க எப்படி ஒடுறாங்கன்னு பார்க்காம நம்ம பாட்டுக்கு ஒடுறதே வேலையாக வச்சுருக்கணும் வெயில் காலங்களில் ஓடும்போது ரொம்பவே வேர்வையாக இருக்கும் அதனால் அப்பப்போ துணியை வச்சு தொடச்சிக்கணும் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சிரமம் இருக்காது குளிர்காலம் குளிர்காலங்களில் குளிர்காலங்களில் கொஞ்சம் ஓரளவுக்கு உடம்பு மறைக்கிற மாதிரி துணிகள் போட்டு தான் ஆகணும் உதாரணத்துக்கு ஒரு ட்ராக் பேண்ட்டு ஒரு கால் அளவுக்கு காலை மறைக்கிற அளவுக்கு அப்புறம் ஒரு டி ஷர்ட்டு டி ஷர்ட்டுக்கு மேலே ஒரு இன்னோரு ஒரு ஜாக்கெட் அந்த மாதிரி ஒரு போட்டுட்டு வர்றது கொஞ்சம் பெஸ்ட்டுங்க ஏன்னா குளிர்காலங்களில் பனி பொ பனி பொழியும் பனி பொழியுறதுனால சில பேர்த்துக்கு ஜலதோஷம் பிடிக்கிலாம் அதனால் ஓடுறது கொஞ்ச ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஒரு சுடு தண்ணி வாட்டர் கேன் ரெடியாக எப்பையுமே வச்சுருக்கணும் ரெடியாக வச்சுருக்கணும் அதனால் மக்களால் அதனாலயே அப்போ தான் கொஞ்சம் வேகமாக ஓட முடியும் சுடு தண்ணி குடிச்சிவிட்டு ஓடுறதுனால ஜலதோஷம் பிடிக்கிறது கொஞ்சம் தடுக்கலாம் அப்புறம் குளிர்காலங்களில் ஓடுறது ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கலாம் நல்லது ஏன்னா குளிர்காலங்களில் ஜலதோஷம் மெயினாக பிடிக்கும் ஏன்னா அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா இப்போ புதிய புதிய நோய்கள் கொசுக்கள் அதிகமாக பரவக்கூடிய காலம் அதனால் அப்போ ஓடுறது கொஞ்சம் பெ பெஸ்ட்டு இல்லை ஆனால் அப்படி ஓடும்போது ஃபுல் ப்ரிப்பேராக ஒரு ஃபுல் ஃபுல்லாக நமக்காக நம்ம உடம்பை கவர் பண்ணிக்கிட்டு தான் ஓடணும் அப்போ தான் நம்மளால் ஓட முடியும் குளிர்காலங்களில் நம்ம ஓடுறதுக்கு ரொம்பவே தப்பு தான் ஏன்னா குளிர்காலங்களும் பனி ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதுவும் மார்கழி மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கு மார்கழி மாதத்துலேலாம் வெளியவே வரமுடியாது காலையில் எந்திரிக்கிறது ரொம்பவே லேட்டு அஞ்சு மணி ஆகும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி அதெலாம் நடக்குற காரியமே இல்லை அதனால ஓடுறது ரொம்பவே சிரமம் ட்ரைனிங் எடுக்க முடியாது ஒரு உடல் பயிற்சி எடுக்க முடியாது ரொம்பவே செரமமாக தான் இருக்கும் அதனால் குளிர்காலங்களில் ஓடுறது கொஞ்சம் தவிர்க்கலாம் குளிர்காலங்களில் ஓடி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சா ஒரு உடம்பை நல்ல கா மறைச்சிக்கிட்டு தான் ஓடணும் கால்களை நல்லா மறைச்சிட்டு சட்டை இது எல்லாம் போ எஸ்ட்ராவாக போ அதிகமாக போட்டுக்கிட்டு போகற மாதிரி இருந்தால் சேரிங்கலாம் மழைக்காலம் மழைக்காலங்கள்ல ஓடுறது வந்து பெஸ்டு இல்லை ஓடுறது கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது தான் ஆனாலும் பரவால்லை அப்படின்னு நினைச்சி ஓடுறவங்கன்னா அவங்க உடம்பை நல்லா கவினிக்கணும் அதாவது குளிர்காலங்களில் போடுற உடம்பை மறைக்கிறதை விட அதிகமாகவே மழைக்காலங்கள்ல நம்ம உடம்பை மறைச்சிக்கணும் எப்போயுமே நம்ம உடம்புக்கு மழைக்காலங்கள்ல பார்த்திங்கன்னா மூக்குள்ளே தண்ணி போகறது ஜலதோஷம் பிடிக்கிறது மெயினாக நடக்கும் அதனாலயே நம்ம உடம்புக்குள்ளே நல்லா தண்ணி போகாத மாதிரி நம்ம போட்டுக்கணும் சுடு தண்ணி தான் அப்போ அந்த நேரத்தில் நம்ம தண்ணி கொண்டு போக தேவையில்ல ஏன்னா மழ தான் பொழிஞ்சிட்டு இருக்கிறதுல அதனால் தண்ணி கொண்டு போக தேவையில்லை வேணுன்னா தாகம் அடிச்சால் தண்ணி வேணா மழ தண்ணியை எடுத்து மொண்டு குடிச்சிக்கலாம் அவ்வளோ தான் மழக்காலங்கள்ல போகறது கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய ஒன்று தான் ஆனாலும் பரவாயில்லை நான் ட்ரைனிங் எடுக்கணும் நான் உடல் பயிற்சி செஞ்சே ஆகணும் எனக்கு அவசரம் அப்படின்னு நினைக்கிறவங்கள்லா இருந்தால் அவங்களால் முடிய முடிஞ்சால் ஓடலாம் ஆனால் உடம்பு சரியில்லாமல் உடம்பை கெடுத்துக்கிட்டு ஓடணும்னுங்குற அவசியம் இருக்காது அவசியம் வேண்டாம் அதனால் மழக்காலங்கள்ல ஓடுறது தவிர்க்கணும் மழ சாலை ஓரங்களில் தண்ணி தேங்கி நிற்கும் அப்புறம் பள்ளங்கள் குழிகள் சேறு அதனால் அதெல்லாம் வழுக்கிவிட்டு விலுகுறது இதெல்லாம் நடக்கும் அதுவும் இல்லாமல் வாகனங்கள் வேகமாக கிளம்ப வேகமாக போகறது அதெல்லாம் மழைக்காலங்கள்ல கொஞ்சம் பார்த்துதான் நம்ம ஓடணும் அதுவும் ரோட்டு ஓரங்கள்லெல்லாம் ஓடுறது ரொம்பவே தவிர்க்கணும் ஏன்னா இரு சக்கர வாகனங்களில் வரவங்களால வண்டி ஒழுங்கா ஓட்ட முடியாது மழ நேரத்தில் அவங்க வந்து இடிக்கிறக்கான சான்ஸஸ் அவங்க இங்கே வந்து இடிக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதனால் மழக்காலங்கள்ல ரோ ரோடுகள் சைட்டில் ஓடுறது கொஞ்சம் தவிர்க்கணும் அதுவும் அதுவும் முக்கிய ரோடுகள் சைடுகளெல்லாம் ரொம்பவே தவிர்க்கணும் எதாவது ஒரு வீட்டு ஓரத்தில் சந்தில் இந்த மாதிரி ஓடிகலாம் ஆனால் அதுவும் தவிர்க்க வேண்டியது தான் ஏன்னா ஒ ஒயர் கம்பிகள் எதாவது தண்ணியில விலுந்துருக்கலாம் எதாவது ஆட்டோகாரன் வந்து இடிக்கிறது இந்த மாதிரி எது வேணாலும் நடக்கலாம் அதனால் வெயில் மழைக்காலங்கள்ல ஓட்றதை தவிர்க்கணும் வெயில் காலங்களில் போகறதே ஒரு முக்கியமான ஒரு நன்மை தான் வெயில் காலங்களில் போகறதுனால என்ன இதுன்னா உடம்பு இளைக்காது வெயில் காலங்களில் உடம்பு ரொம்பவே லூசாக இருக்கும் ஆனால் குளிர்காலங்களில் உடம்பு ரொம்பவே டயிட் ஆக ஆரம்பிச்சிரும் அதனால் கை கால்களை வீசிக்கிட்டு ஓடுறது ரொம்பவே செரமமாக இருக்கும் அதுவும் குளிர்காலங்களில் ஜலதோஷம் பிடிக்கிறது மெயின்னு ஆனால் ஜலதோஷம் பிடிச்சிதுன்னா ஒரு ஒருவாரத்துக்கு உட்காந்துக்கணும் வீட்டில் ஜமுக்காளம் போட்டு அப்புறம் வீட்டில் அப்புறம் பேசுவாயிங்க தேவையா அதெல்லாம் பேசக்கூடாதுன்னா குளிர்காலங்களில் மலைக்காலங்களில் த ஓட்றதை ரொம்பவே தவிர்க்கணும் அது எப்போயுமே ஓடும் போது சிரிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டே ஓட கூடாது ஏன்னா மூச்சு வாங்கும் போது மூச்சு விடுறக்கே டைம் இருக்காது அதனாலயே ஓடுறது ரொம்ப இதுவாக இருக்கும் எப்போயுமே ஓடும்போது வாயத்தொறந்துக்கிட்டு வாயில் மூச்சிவிடவே கூடாது மூக்கில் தான் மூச்சிவிடணும் அது ஏன்னா மூக்கில் மூச்சிவிட்றதுனால இந்த ஸ்ட்டே இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூக்கு வழியா போகறதுனால ஜல்லடையாட்டம் வடிக்கட்டிரும் வடிக்கட்டிறனால அந்த பொல்யூஷன் அதனா அதில் இருந்து நம்ம தப்பிக்க முடியும் எப்போயுமே ஓடும்போது சுவாசத்தத்தை பார்க்கணும்னா மூ வாயில் மூச்சிவிட கூடாது மூக்கில் தான் மூச்சிவிட்ணும் வாயில் மூச்சிவிட்றதுனால ஒரு அதிகமாக தண்ணி தாகம் அடிக்கிற தாகம் அடிக்கும் அதனால் வாயில் மூச்சிவிட்றதே ரொம்பவே தவிர்க்க வேண்டிய ஒன்று ஒன்று எப்போயுமே ஓடும்போது தண்ணி குடிச்சிக்கிட்டே ஓடணும் ஒரு ரெண்டு வாட்டரு கேன் தண்ணி எப்போயுமே எடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா ஓடும் போது ஒருக்கா தண்ணி குடிக்கணும் ஓடுறக்கு முன்னாடி ஒருக்கா தண்ணி குடிக்கணும் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சி ஒரு ஒரு மண் நேரம் கழிச்சி ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தண்ணியே குடிக்கணும் திடீர்ன்னு தண்ணி குடிச்சால் நெஞ்சு அடைச்சிக்கும் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு தண்ணி நுரையீரல் குள்ளே போயிரலாம் அதனால் நுரையீரலில் நிறைய பேருக்கு போய்ருக்கு அதனால் அந்த தப்பு மட்டும் பண்ணிடக்கூடாது ஆனால் வெயில் காலங்களில் வர்றது எனது என்னையை பொறுத்தவரைக்கும் வேணுன்னு சொல்லுவேன் குளிர் காலங்களில் ஓடுறது கூட பரவாயில்ல ஆனால் மழைக்காலங்கள்ல ஓட வேண்டாம்னு நான் சொல்லுவேன் எப்போயுமே மழைக்காலங்கள்ல ஏகப்பட்ட ஆபத்துகள் நிறையாவே இருக்கும் அதனால் சொல்லுறேன் நன்றி